ஹலோ டிராவல் ஏஜென்சியா ஆ எங்களுக்கு ஒரு நாங்கள் சரஸ்வதிங்கிற சரஸ்வதி சார் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு ஒரு வே ட்ரிப்பு போகிறத்துக்காக ஒரு அஞ்சு நாளைக்கு வேன் வேணும் சார் உங்களோட ட்ராவல் ஏஜென்சியில் ஆ ஆமாம் சார் ஆ எந்த மந்த்து நெக்ஸ்ட்டு மந்த்து தான் சார் ஒரு பத்து பேர் சார் ஆ ஓகே சார் ஆ பத்து பேருக்கு வேன் ஆ ஓகே சார் எவ்வளோ சார் பிரைஸ் வரும் ஆ ஓகே சார் இல்லை இல்லை சார் அதெல்லாம் யாரும் வரல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்தான் சார் போகிறோம் ஆ ஓகே சார் ஆ பிரைஸ் கம்மி பண்ணிக்க முடியுமா சார் கோயில் மட்டும்தான் சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் பேலன்ஸ் கம்மி பண்ணுங்க ஆ ஓகே ம் ஓக் சரி சரி சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ சரி ஓகே சார் அப்போது இன்னும் டூ டேஸில் வந்து ஆ டூ டேஸில் டேட் அண்ட் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறோம் சார் ஆ ஓகே சார்